எனக்கு பிடித்த சமையல்னு பாத்துகிட்டோன்னா அசைவம் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில எல்லாருமே வந்து அசைவம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் அந்த டைம்ல வந்து ஞாயிற்றுக்கிழம அன்னைக்கு எங்கள் வீட்டில வந்து எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துடுவாங்க நாலு ண்ணன் வீட்டிலேருந்து நாலு ஃபேமிலியுமே எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதும் இல்லாமல் என் பையன் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து ஒரே பெரிய ஃபேமிலியாக இருக்கும் எங்களுது நல்லா சந்தோசமாக எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் செஞ்சிட்டு எல்லாருமே திருப்தியாக சாப்பிடுவோம் அதேமாரி வார வாரம் ஒவ்வொரு வீட்டுக்கு அடுத்த வாரம்னால் எங்கள் இன்னொரு அண்ணன் வீட்டுக்கு போவோம் அதுக்கடுத்த வாரம் இன்னொரு அண்ணன் வீட்டுக்கு போவோம் அப்படியே நாலு வாரத்துக்கும் நாலு அண்ணன் இந்த மூணு வீட்டுக்கு போய்ட்டோம்னால் மொத்தமாக நாலு வாரம் எங்களுக்கு ஒரு மாதம் கரெக்ட் ஆயிடும் அங்கே போனாலுமே எல்லாருமே பகிர்ந்து வேலை செய்வோம் எல்லாருமே வேலை செஞ்சு எல்லாம் சந்தோசமாக எல்லாம் இல போட்டுட்டு சாப்பிடுவோம் ரொம்ப சந்தோசமாக இருக்கும் வாரம் வாரம் எங்களுக்கு வந்து ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும் எங்களுக்கு அதேமாதிரி பண்டிகை வந்துட்டாலுமே தீபாவளி தை பொங்கல் ஆடி நோம்பு அப்படி எல்லாம் வந்துட்டாலுமே எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரம் ஒரு வர சொல்லுவோம் ஒரு வீட் ஒரு நாள் வந்து எங்கள் தம்பி வீட்டுக்கு போவோம் ஒரு நாள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போவோம் அப்படி போய் போய் நல்ல சந்தோஷமாக இருக்கும் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு கூட்டு பேமிலி கூட்டு குடும்பம் எல்லா இதிலையுமே எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவோம் மனஸ்தாபங்கள் இருந்தாலுமே அதை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டோம் அப்புறம் நாண் வெஜ் செய்கிறாந்தாலும் எங்கள் வீட்டில சமையல் செய்கிறது வந்து எங்கள் அம்மா எங்கள் அத்தைகள்லாம் செய்வாங்க இல்லைங்க அதைமாரி பழைய காலத்தில் ஆட்டி மசால் உள்ளார எதுவும் சேர்த்துக்க மாட்டோம் மசாலால்லாம் சேர்த்துக்காம மிளகா ஆட்டி கொழம்பு வச்சு தண்ணியாட்ட கொழம்பு வச்சு அந்த மட்டன் எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணி அதுமாதிரி எல்லாருமே சா சேர்ந்து செய்வோம் காலையிலேயே செஞ்சிடுவோம் காலையிலேயே டிஃபனுக்கே வந்து மட்டன் குலம்பு வச்சிடுவோம் அதே சாப்பிட்டுக்குவோம் மதியம் வந்து அந்த மட்டன் குலம்பு அது இல்லாமல் எக்ஸ்ட்டா சிக்கன் க்ரேவி மாதிரி வைப்போம் இல்லைனா மீன் எடுத்துட்டு வந்து ஃப்ரை பண்ணுவோம் அது மாதிரியெல்லாம் எதாவது செஞ்சு எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுவோம் நைட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க அடுத்த நாள் எல்லாமே டூட்டிக்கு போகணும் அதனால அப்படி போயிடுவாங்க அதுக்கடுத்த வாரம் அதேமாதிரி வெரைட்டி இந்த வாரம் ஒன்று எடுத்தோம்னால் அடுத்த வாரம் வேற மாதிரி ஏதாச்சும் நாண்வெஜ் எடுப்போம் ரொம்ப சந்தோசமாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடுவோம் எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டோம்னா சாப்பிட்றது எவ்வளோவு போகுதுன்னு தெரியாது நல்ல சந்தோசமாகா வேணுங்கிற அளவு சாப்பிடுவோம் எல்லாம் சந்தோஷசமாக இருப்போம் ரொம்ப சந்தோசமாக இருக்கும் இதுமாதிரி எங்கள் வீட்டில இருக்கிறக்கு